வணக்கம் சார் நேற்று உங்கள் கடையில் நான் மீன் வாங்கிட்டு போனேன் மீன் எப்போவுமே தரமாக இருக்குன்னு நினச்சு தான் உங்கள் கடைக்கு வரோம் ஆனால் நேற்று கொடுத்த மீனில் வந்து சுத்தமாக அழுகலும் துர்நாற்றமும் கொண்ட நிறைய மீன்களில் இருந்தது அதனால் அந்த மீனை இதுபோல் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள்கிட்ட நான் வாடிக்கையா இருக்கிறதே தவிர்க்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் நான் சொல்லி நிறையா பேர் உங்களுக்கு வந்திருக்கறாங்க உங்களுக்கு வியாபாரம் ஜாஸ்தி ஆயிருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு பெரிய விலை குறைபாடு இல்லைனாலும் கூட நல்ல பொருளாக தந்திருக்கலாம் ஆனால் ஒரு நல்லாயில்லாத நான் சரியான ஒரு வாடிக்கையாளரு நல்லா இல்லாத பொருளை நீங்கள் தந்திருக்கிறீங்கனும்போது உங்களுடைய வணிகம் வந்து தவறி போயிருக்குதுன்றது உறுதிப்படுத்துது இதனால் நான் வழக்கு போடவும் முயற்சி பண்ணியிருக்கறேன் இருந்தாலும் முதல் முறை என்றதனால சமரசம் செய்து வருங்காலங்களில் வழக்காட முடிவு பண்ணுறேன்